இன்றைய காலக்கட்டத்தில் வந்து தமிழ் பேசுறவங்க வந்து சந்திக்கக்கூடிய சவால்னு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புதான் வேலைவாய்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னால் தமிழ்நாட்டுகுள்ளே நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி வெளி ஊர் சென்று வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி வெளி நாடுகளுக்கு சென்று வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சு இருக்க வேண்டியது வந்து ஆங்கிலம்தான் தமிழை விட ஆங்கிலம்தான் இப்போது வந்து தமிழ்நாட்டிலையே முக்கியமாக தேவைப்படுது இப்போ இ ஆங்கிலம் இல்லாமல் எந்த ஒரு நிறுவனத்திலையும் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சாலும் அதில் முன்னேறி போகமுடியாது அதனால் வந்து ஆங்கிலம்தான் உங்களுக்கு வந்து அடிப்படையாக இருக்குது எல்லாத்துக்கும் எல்லா வேலைகளுக்குமே வந்து ஆங்கிலம் இப்போ அடிப்படையாக ஆயிட்டு சரி என்னது அரசாங்க வேலைகளுக்கும் அரசாங்க வேலைகள் வந்து ஆங்கிலமும் அடிப்படையாக இருக்குது ஹிந்தியும் அடிப்படையாக இருக்குது சில வேலைகளில் இப்போது வந்து ரயில்வே துறையே எடுத்துகிட்டீங்கன்னால் அதுக்கு வந்து ஹிந்திதான் வந்து அடிப்படை இதாக இருக்குது சில வேலைகளில் மட்டும்தான் தமிழுக்கான வேலைகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுதான் இப்போது வந்து இப்போ அரசாங்க வேலையை எடுத்துகிட்டீங்கன்னால் அதில் வந்து தமிழ் தமிழ் படிப்பவர்களுக்கு இல்லை தமிழ் பேசுபவர்களுக்கு தனியாக ஒரு இட ஒதிக்கீடுமாதிரி கொடுத்துட்டாங்கன்னா தமிழ் பேசுகிறவங்களும் முன்னேறி போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் பேசுறவங்கள் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஆங்கிலம் தேவைப்படாத பகுதி வேலைகளில் மட்டும்தான் தமிழ் பேசுகிறவங்களுக்கு தமிழ் தெரிந்தவங்க வந்து வேலையில் அமர்ந்து பணி செய்ய முடியும் இப்போ வேலைவாய்ப்புங்கிறதே வந்து ஆங்கிலம் தெரிந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு நெலமை வந்து நிலவிக்கிட்டு இருக்குது வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பொருளாதாரா வகையிலியும் வந்து தமிழ் தெரிஞ்சவங்களை விட ஆங்கிலம் தெரிஞ்சவங்கள் வந்து பொருளாதார முன்னிலையில் இருக்காங்க இப்போது ஒரு இடத்துக்கே போகிறோம்னா ஒரு பொருளை கேட்குறப்ப வந்து தமிழில் சொல்லுறதைவிட இங்கிலிஷ் ஆங்கிலத்தில் சொன்னால்தான் அவர்களுக்கு வந்து ஈஸியாக புரியுது அவங்கள் அவர்களும் அதுக்கு ஏற்றமாரி நமக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க தமிழில் பேசினா ஒருமாதிரி கேவலமாக பார்க்குறாங்க இப்போ நடக்கக்கூடிய பள்ளிகள்லியே வந்து ஆங்கிலம்தான் முதன்மைப்படுத்தறாங்க தமிழிலையே பேசக்கூடாது தமிழில் பேசினா அவர்களுக்கு வந்து கட்டணம் வசூலிப்போம் அதுமாதிரிங்கற வந்து ஒரு ஃபைன் மாதிரிலாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழை வந்து அழிக்கிற நிறைய நடவடிக்கைகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அத்தகைய தமிழ் மொழி வந்து ஆயிர வருடங்கள் பழைய பல்லாயிர வருடங்களுக்கு முன்ன முன்னாடி தோன்ற இந்த பொக்கிஷத்தை வந்து அழிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்களே ஒழிய காக்கறதுக்கு ஒருசில பேர்தான் இருக்காங்க அதனால் தமிழர்களை தமிழர்கள் வந்து தமிழ் பேசுறதிலயே நிறைய பிரச்சினைகள் இருக்குது இப்போது வந்து ஒரு தமிழை தமிழ் பேசுறாங்கனாலேயே அதில் வந்து ஃபுல்லாக தமிழாக பேசுறது வந்து மிக கடினம்தான் அதில் வந்து சில ஆங்கில கலப்பு இல்லை வேற்றுமொழி கலப்பு வந்து எப்படியாவது வந்துடும் உங்களுக்கு அதனால் ஆங்கிலம் தமிழ் வந்து இப்போ ஒரு அழியக்கூடிய மொழியாக இப்போ அறிவிச்சுருக்காங்க அந்த அந்த கூற்றை வந்து நம்ப பொய்யாக்கி அதைவந்து அழியாமல் பாதுகாக்கவேண்டியது ஒவ்வொரு தமிழனோடய கடமையும் இப்போ வந்து சில தொலைக்காட்சிகளில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வந்து தமிழை வந்து முன்னெடுத்து வைக்கறாங்க அதுமாதிரி நிறைய நிறைய முன்னு நிறைய வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டுரணும் கொண்டு வரணும் அதுக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ப அதிகரிக்கணும் இதுமாதிரி பண்ணிணாத்தான் தமிழும் நல்லா இருக்கும் தமிழ் பேசுறவங்களும் நல்லா இருப்பாங்க